எனக்கு வந்து பள்ளியில் பிடித்த பாடம் வந்து கணக்கு தான் எங்களோடய சார் பேயரு வந்து ராம் பிரசாத்து அவரை சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு வந்து எந்த வாத்தியாருமே எனக்கு சொல்லி கொடுத்ததே இல்லை ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்ன்னா ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து அந்த ஸ்டெப்பு வரும்னு சொல்லிகிட்டு சொல்லுவாங்க அவரை வந்து செல்லமா நாங்கள் மாஸ்டர்னு கூப்பிடுவோம் அதுவும் இல்லாமல் வந்து ஏன் எனக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கும்னா இப்போ மற்றபடி சயின்சு தமிழ்லு அதெல்லாம் இல்லைனா கான்சப்ட் வேணும் மனப்பாடம் பண்ணணும் ஆனால் மேக்ஸ் வந்து அப்படி இல்லை ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் நம்ம வந்து ஃபார்முலா வச்சு சம்ஸ்சை போட்டு ஆன்சர் கொடுத்துட்டு நம்ம கரெக்ஷன் வாங்கிட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருந்துடலாம் அதனால மோஸ்ட்லி எல்லோருமே வந்து மேக்ஸ் வந்து கஷ்ட்டமான சப்ஜட்டுனு நினக்கிறாங்க மேக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜக்ட்டு எதுவுமே கிடயாது